ஆ ஹலோ மேம் சரி ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா எனக்கு நேற்றிலேந்து ஒரே ஃபீவராக இருக்குது நான் ரிலேட்டிவோடய ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்கே போய் ஐஸ் க்ரீம் சாப்பிட்டேன் அதனால எனக்கு நல்லா ஃபீவர் வந்துருச்சு யார் ஆ இந்தமாதிரி நாங்கள் நிறையா பேர் போயிருந்தோம் பட் எனக்கு மட்டும் ஃபீவராக இருக்குது ம் ரெண்டு நாளாக தொடர்ந்து அடிக்குது யா ஆமாம் அதுவும் லைட்டாக இருக்குது ஆ இருக்குது இருக்குது ம் ஓகே சரிங்க வேறு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கணுமா ஓகேங்க இதை இது எத்தனை ஓகே ஓகே நீங்கள் இன்ஜெக்ஷன் டேட்டு போட்டு தந்துடுறீங்களா வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் ஊசி அந்தமாதிரி வீட்டில் போட்டுக்கிற மாதிரி கொடுக்குறீங்களா ஓகே ஓகே ரொம்ப கை காலெலாம் வலிச்சுட்டே இருக்கு பாடி செக்கப் ஃபுல்லாக பண்ணுவீங்களா சரி இல்லை அந்தமாதிரிலாம் யாருக்கும் இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க நான் எப்போ வரட்டும் ஓகே எத்தனை மணிக்கு வரலாம் ஓ ஓகே வேறு என்னென்ன இருக்குது நிறையா மெடிசன்ஸ்ஸெலாம் கொடுப்பீங்களா ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ்ஸெலாம் கொடுப்பீங்களா ஓகே எங்கள் வீட்டில் இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அவர்களையும் சேர்த்து கூப்பிட்டு வரலாமா ஓ அவங்களுக்கு ரொம்ப ஒ உடம்புலாம் பெயினாக இருக்காம் ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருக்காங்க இப்போ ஓகே சரிங்க தேங்க்யூங்க